வணக்கங்க சொல்லுங்கள் ஆமாங்க எங்கே போகணுங்க

பேசஞ்சர் ஏற்றிட்டு போகிற மாதிரிங்களா இல்லை பொருள் ஏற்றிட்டு போகிற மாதிரிங்களா

இங்கிருந்து எவ்வளவு தூரம் இருவது கிலோ மீட்ரு வருங்களாங்க சரிங்க இப்போ பார்த்தா வெயிட் பண்ணி கூட்டிட்டு கூட்டிகிட்டு வரணுங்களா இப்போ பார்த்தீங்கன்னாங்க நாங்கள் ஒ ஒரு கிலோ மீட்ருக்கு வந்து குறஞ்சது ஒரு மூணு கிலோ மீட்டர் தூரமாக இருந்தால் நூற்றம்பது ரூபா வாங்குறங்க அதை அதைத்தாண்டி ஒவ்வொரு கிலோ மீட்டருக்கு கிலோ மீட்டருக்கு பாஞ்சு ரூபா வாங்கறோங்க அப் அண்ட் டௌனு இப்ப இருவது கிலோ மீட்டர்னு நீங்கள் கணக்கு போட்டீங்கன்னால் அதுக்குண்டான கணக்கு வருங்க வெயிட் பண்ணுறது வந்து மொதலில் ஒரு மூணு மணி நேரம் ஃப்ரீங்க அதுக்கு அதுக்கு மேலே ஒரு மணி நேரத்துக்கு எழுபது ரூவா எழுபது ரூவா சார்ஜஸ் ஆட் ஆயிட்டே வருங்க ஆமாங்க ஆமாங்க இல்லைங்க கம்மியான வாடகைதாங்க நாள் கணக்கு ஒரு நாளே ஆயிடுதுங்கலேங்க

இல்லை நீங்கள் கூப்பிடுங்க கம்மி பண்ணிக்கலாங்க இப்போது ஒரு நாள் ஃபுல்லாக கணக்கு ஆயிடுங்க எப்படியும் நீங்கள் கூப்பிடுங்க கிலோ மீட்ரு கம்மி பண்ணி போட்டுக்கலாங்க ஆ சரிங்க வந்தடறங்க ஆ வந்தரடறங்க சரிங்க சரிங்க